ஒரு ஊரில் ஒரு பகுதியில குறிப்பிட்ட வீடுகளில் கொலை கொள்ளை வழிப்பறி தற்கொலை போன்ற செய்திக நடக்குது அப்படினா இது மிகுந்த பரபரப்பாக பேசப்படும் இது தொலைக்காட்சி சேனல்லையும் இதை மிகுந்த பரபரப்பான ஒரு செய்தியாக சொல்லுவாங்க இது சொல்லக்கூடிய நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துக்காக வேண்டி தான் இது இந்த இடத்துல இந்த கொலை நடந்துருக்கு கொள்ளை நடந்துருக்கு தங்க நகை திருட்டு நடந்துருக்கு பணம் திருட்டு நடந்துருக்கு இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட சொல்லி ஒரு விழிப்புணர்ச்சிய ஏற்படுத்த நீங்களும் உங்களை பாதுகாப்பான முறைல உங்களுடைய வீடுகள்ல இருங்க ஏனா வெளியே அ அறிமுகம் இல்லாத நபர்களை நீங்கள் வீட்டுக்குள்ளே சேர்க்காதீங்க அப்படினு சொல்லுறத்துக்காக வேண்டி தானே தவிர இதை வந்து ஒரு விழிப்புணர்ச்சி செய்தியாக தான் இதை வெளியிடுறாங்களே தவிர இந்த நியூஸ் எல்லாம் நம்ம வெளியிடணுனு அவசியம் கிடையாது ஏன்னா எங்கையோ வந்து அந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னா நாளைக்கு நம்ம வீடுகள்ல இந்த மாதிரி நடக்கர்துக்கான வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப பாதுகாப்பா பானை முறைல நீங்கள் விழிப்புணர்ச்சியோட இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு குழந்தைகள அது மாதிரி வெளியே தனியாக அனுப்பக்கூடாது இந்த மாதிரி விழிப்புணர்ச்சிகள் அது மாதிரி வீட்டில இருக்கக்கூடிய நகை பணம் நம்முடைய உடமைகள் சைக்கிள் வாகனம் இந்த மாதிரி போன்ற இருசக்கர வாகனம் ஃபோ நான்கு சக்கர வாகனம் இதெலாம் பாதுகாப்பான முறைல வச்சுக்கணும் அப்படிங்கறது தான் அந்த டிவி சேனலில் செய்திகள் மூலமாக நம்ம காண முடியிதுங்க ஆமாம்ங்க